வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் உள்ள முக்கியமான கலாச்சார வேல வேறுபாடுகள் என்னென்னா முதல்ல இருக்கிறது மொழி மொழி வடஇந்தியாவில அவங்க ஹிந்திமொழி பேசுகிறாங்க நம்ம செந்தமிழ் அப்புறம் நிறைய தமிழ்லேயே நிறைய வேறு வேறுபாடுகளோடயே பேசிகிட்ருக்கோம் உணவு பழக்கவலக்கங்கள் உணவு அப்படிங்கிறது அந்தந்த இடத்தை சார்ந்த சூழ்நிலையில் இருக்க க்ளைமேட் அதாவது நம்ம வானிலையில் இருக்க மாற்றத்தில் சம்மந்தப்பட்டது அந்தமாதிரி தன்னோ தன்னுடைய வானிநிலை சேஞ்சஸ் மாறுபாடுகள்ல இருக்கிறதுனால உணவு பல பழக்கவலக்கங்கள் வேறு வேறு வேறாக இருக்குது அந்தமாதிரி உணவுகள் வடஇந்தியாவில அங்கே இருக்கிற சூழல் இயற்கை சூழல் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப கடுமையான குளிர் அப்புறோம் ரொம்ப கடுமையான வெயில் இது ரெண்டும் கலந்த இடமாக இருக்குது அதனால அவங்க பயன்படுத்துகிற எண்ணெய் வகைகள் வந்து வேறமாதிரி இருக்குது உதாரணத்துக்கு அவங்க கடுகு எண்ணெயை நிறைய பயன்படுத்துறாங்க அது அந்த சூழல்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒத்துக்குது அதே நம்ம தென்னிந்தியா மக்களோடய தோல் தோல் வேறுபாடாக இருக்குது அதை அவங்களோடய அவங்களோடய தோற்றமும் நம்ம தோற்றமும் அவங்களோடய தோலோடு தோலோடய நிறம் அதனுடைய பயன்கள் அதெல்லாமே மாறுது அதேமாதிரி நம்மளுடைய தோல் நம்மளுடைய சூழலுக்கு ஏற்றமாதிரி நம்ம இங்கே பொருந்த பொருந்துகிற மாதிரி இருக்குது அதனால உணவில் அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறது நம்ம பயன்படுத்துகிற பொருள் வந்து வேறையாக இருக்குது உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி எண்ணெய் வகைகள் அவங்க வந்து பார்த்திங்கனா கோதுமையை அதிகமாக பயன்படுத்தி ரொட்டியாக சாப்பிடுவா சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம மாவு உளுந்தை வந்து அதிகமாக பயன்படுத்தி தோசை இட்லி பணியாரம்னு இந்தமாதிரியான வேறுபாடோடய நாம் சாப்பிட்றோம் அப்போ உணவு உணவு வகையில் வந்து பார்த்திங்கனா அவங்கள் எடுத்துக்கிறது வந்து கோதுமை அப்புறம் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம அதே மாறாக இருக்குது நம்ம வந்து நிறைய உணவுகளை வந்து அருந்துகிறோம் அதில் நிறைய நிறைய வேறுபாடு இருக்குது நிறைய வகைகளும் இருக்குது அப்போது உணவு இந்தமாதிரி அவங்க இருக்கிற சூழல்லல்ல என்ன மாதிரியான இயற்கை சூழல் இருக்கோ அந்தமாதிரிதான் உணவு அமைஞ்சிருக்கு இது ஒரு வித்தியாசம் அந்த உணவு எடுத்துக்கிறதுலேருந்து தென்னிந்தியாவில இருக்க மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு மூட்டுவலி அந்த கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியில சொல்கிறாங்க ஏன்னா அவங்க எடுத்துக்கிற உணவுகள்ல சரியான கொழுப்பு சத்து சேராததனால கொழுப்பு சத்தான கொழுப்பு கொழுப்பு சத்தை வந்து நிறைய இல்லை அப்படிங்கிறமாரி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி உடைகள் உடைகள் வந்து நாம் வடஇந்தியாவில எல்லோருக்கும் ஒரு கைத்தொழில் இருக்குது அதாவது அவங்க தொழிலா பண்ணமாட்டாங்க அவங்க வீட்டில எல்லாருமே அவங்க உடைகளை அவங்களே நெஞ்சிக்கிறாங்க ஆனால் நம்ம தென்னிந்தியாவில அந்தமாதிரி பழக்கங்கள் கிடையாது தன்னுடைய உடைகளை அதுக்குனே தொழிலா செய்கிறவங்க இருக்காங்க உடைகளை என்ன வந்து நல்லா நெஞ்சு தர தொழிற்சாலைகள் இருக்குது அதிலேருந்து நிறைய நம்ம வாங்கிக்கிறோம் ஆனால் வடஇந்தியாவில இது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா எல்லாரும் வீட்டிலையும் எல்லோருமே அவங்கவங்க உடைகளை அவங்களுக்கு தேவையான மெத்தை அது எல்லாத்தையுமே அவங்களே செஞ்சுக்கிறாங்க அந்த ஒரு சூழல்ல அவங்க வாழ்ந்துட்ருக்காங்க ஆனால் நம்ம வந்து அந்தமாதிரி கிடையாது நம்ம எப்பவுமே நம்ம தென்னிந்திய மக்களுக்கு உடைகள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்ல உடைகள் அ அணிந்துக்கணும்ன்னு சொல்லுவாங்க சில பேர்த்தாலதான் தன்னுடைய உடைகளை நெஞ்சிக்கிற பழக்கம் இருக்குது மற்றவங்க எல்லாம் வெளியில் கொடுத்துதான் வாங்கிக்கிறாங்க இது உடைகள் அதேமாதிரி அவங்க அணிகிற உடையில் பார்த்திங்கனா முக்காடு போட்ட உடைகள் இப்போது பெண்களாகட்டும் பெண்கள் எல்லோருமே முக்காடு போட்ட மாதிரியான சேலைகளை உடுத்துவாங்க ஆனால் தென்னிந்தியாவில அந்தமாதிரி முக்காடு சில பேர் போடுவாங்க சில பேர் போடமாட்டாங்க அதேமாதிரி பெண்கள் வந்து எல்லோருமே சேலையை வந்து ஒரு முக்கியத்துவமாக அணியுவாங்க எங்கனா வடஇந்தியாவுல ஆனால் தென்னிந்தியாவில எல்லா வகையான உடைகளையுமே அணிய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நாகரிகம் வளருது இல்லைங்களா அதனால நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னமாதிரி உணவும் வானிலையும் ஒன்றுக்கொன்னு ச சம்மந்தப்பட்டது எந்த வானிலையில் நம்ம இருக்கமோ அந்தமாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது நம்பளோடய வழக்கம் அதேமாதிரி வடஇந்தியாவோட வானிலை வானிலை வந்து ரொம்ப குளிர் ரொம்ப வெயில் அதேமாதிரி அங்கே நிறைய பேர் வந்து பஞ்சத்தில் இருக்காங்கனும் சொல்கிறாங்க இது வந்து நான் கேட்டவை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் கேட்டு சொல்கிறேன் எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் அதை நான் பேசிகிட்ருக்கேன் அவங்களோடய வானிலை அறிக்கை வானிலையில் இருக்க சூழலுல சில பேத்தால் நிறைய ப பணம் சம்பாதிக்க முடியிலை அதனால வடஇந்தியாவிலேந்து தென்னிந்தியாவுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க ஏன்னா தென்னிந்தியாவில வானிலையாகட்டும் உணவாகட்டும் இங்கே இருக்கிற மக்களாகட்டும் நிறைய வேலைக்கு வா வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கறனால தென்னிந்தியாவில வடஇந்தியாவிலேந்து தென்னிந்தியா தென்னிந்தியாவுக்கு வந்துட்டிருக்காங்க அதனால வானிலை ஓரளவுக்கு அவங்களுக்கு சார்ந்துதான் இருக்குது ஆனால் வானிலை எங்கே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லணும்ன்னா அது நம்ம தென்னிந்தியாவிலதான் நல்லாயிருக்கு அரசியல் அரசியல் பற்றி எனக்கு பெரிய பெரிய எ என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரன்ஸாக வேறுபாடாக எனக்கு தெரியலை ஏன்னா அரசியலுங்கிறது அவங்கவுங்க இருக்கிற சூழல்ல இருக்கிறதுதான் யார் எங்கே அரசியல் பண்ணிணாலும் எல்லாருமே மக்கள் பயன்படணும் அப்படின்ட்டுதான் பண்ணுவாங்க கல்வியறிவு கல்வியறிவு கண்டிப்பாக தென்னிந்தியாவில அதிகமாக இருக்குது வடமாநிலங்களில அவங்களுக்கு த தொழில்கள்லாம் அவங்களே அமைச்சிக்கிறாங்க அங்கேருந்து நிறையா பேர் தென்னிந்தியாவுக்கு வரதுனால் கல்வி அப்படிங்கிறது தென்னிந்தியாவில அதிகமாக காணப்படுறது நிறைய மக்கள் கல்வியோடு அறிவோடு இருக்கிறது தென்னிந்தியாவிலதான் வடஇந்தியாவில கம்மிதான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா வடஇந்தியா தென்னிந்தியா அப்படிங்கிறதவிட எல்லாரும் தென்னிந்தியாவைதான் முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க அங்கேதான் வந்து பார்க்குறாங்க எல்லா வேலை வாய்ப்புகள்லிருந்து எல்லாமே தன்னுடைய இயற்கை சூழல தன்னோடய உடம்பு வந்து பயன் பயனுள்ளதாக இருக்குதுனா அது வந்து தென்னிந்தியாவில தான்